ஹலோ வணக்கம் மேம் நான் ரீனா பேசுகிறேன் நான் இந்த கொல்லுமாங்குடியிலேருந்து பேசுகிறேன் மேம் ஆ நீங்கள் பூக்கடை வண்டி வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆ எனக்கு வந்து உங்கள் கிட்டே என்னென்ன பூக்களெலாம் இருக்குது மேம்

சரி மேம் முல்லைரும்பு ஒரு ஒரு கிலோ எவ்வளோ மேம் வரும் அப்படிங்களா சம்மங்கி இருக்கா உங்கள் கிட்டே சரிங்க மேம் சரிங்க மேம் இந்த எனக்கு வந்து இந்த இந்த சாமாந்திபூ இரு இருக்குமா மேம் உங்கள் கிட்டே எனக்கு எல்லோ கலர் சாமாந்திப்பூ வேணும் மேம் கிலோ எவ்வளோ மேம் கிலோ நூற்றி எண்பதா மேம் சரி மேம் சரி மேம் எனக்கு ஒரு பதினஞ்சு கிலோ சாமந்திப்பூ வேணும் மேம் அதுக்காக மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று மேம் அதுக்காக வேணும் இல்லை மேம் இல்லை மேம் நீ இப்போது நீங்கள் மாலை கட்டி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ மேம் ரேட் வாங்கிப்பீங்க அமெளண்ட் வாங்கிப்பீங்க அப்படிங்களா சரி மேம் சரி மேம் எனக்கு உதிரியாகவே நீங்கள் கொடுத்துடுங்க ஒரு பதினஞ்சு கிலோ கொடுத்துடுங்க எனக்கு வந்து இதுக்கு எதுவும் கம்மி பண்ணியெலாம் ரேட்டு போட மாட்டீங்களா மேம் ஆ பதினஞ்சு கிலோ கேட்டேன் மேம் நான் ஓகே மேம்

இல்லை மேம் நான் நேராக வந்து எடுத்துக்கிறேன் மேம் நான் ஆ பண்ணிடுறேன் மேம் நான் பண்ணிடுறேன் எனக்கு வந்து அது இல்லாமல் மரிக்கொழுந்து இருக்குங்களா உங்கள் கிட்டே எனக்கு மரிக்கொழுந்து கொஞ்சம் அடிஷ்னலாக தந்துடுறீங்களா அதுக்கு எதுவும் அமெளண்ட் எதுவும் கொடுக்கணுமா மேம் நான் ஓ அப்படிங்களா சரி மேம் சரி மேம் நான் ஈவினிங் வருவேன் அங்கே நான் ஈவினிங் வரக்குள்ளே நான் எடுத்துக்கிறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நன்றி மேம்